பண்டிகை நாளில் வந்து நான் சமைக்கிறதுன்னு பார்த்தீங்கனா அதில் முதல்ல பார்த்தா நியூயர்க்கு சொல்லுறேன் நியூயர் வந்து நான் கேசரி செய்வேன் ஏன்னா அது வருஷத்தில் முதல் நாள் முதல் வருடம் அ அது அப்படின்றதுனால ஒரு ஸ்வீட்டோட ஆரமிக்கலாம் அப்படின்றதுனால ஒரு கேசரி செய்வேன் அடுத்தது பார்த்தீங்கனா பொங்கல் பொங்கல் பார்த்தீங்கனா பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வைப்பேன் அன்னக்கு அதை சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கனா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கனா கொழுக்கட்டையும் கல்லையும் தான் அன்னக்கு அதைத்தான் செய்வேன் அடுத்தது பார்த்தீங்கனா ஆயுத பூஜை ஆயுத பூஜைக்கு ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கனா பொரி கல்லை அந்த மாதிரி பழ வக அது தான் ஃபேமஸு அதை தான் நாங்கள் செய்வோம் அ அப்புறம் ஆயுத சரஸ்வதி பூஜை அது பத்து நாள் கொலுவாக இருப்பாங்க அந்த பத்து நாள் கொலுவில வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம்ஸ் செஞ்சு படைப்போம் அப்படி பார்க்கும் போது ஒரு நாளைக்கு சக்கரை பொங்கல் ஒரு நாளைக்கு கேசரி ஒரு நாளு கல்லை கல்லேலயே வெவ் ஒரு நாலஞ்சு டிஃப்ரண்ட் வகையான கல்லலாம் இருக்கு அதை ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சு தருவோம் அடுத்தது பார்த்தீங்கனா தீபாவளி தீபாவளிக்கு வந்து நிறைய பலகாரங்கள் இருக்கு அப்படி பார்க்கும் போது முறுக்கு சோமசோவ் எல்லாடை அதிருசம் இந்த மாதிரி செய்வோம் அது இல்லாமல் இன்னும் சொல்ல போனிங்கன்னா இந்த பஜ்ஜி வடை அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனா குழிப்பணியாரம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனா இந்த சோயா உருண்டை இந்த மாதிரியிலாம் செஞ்சு வச்சு படைப்போம் அடுத்தது பார்த்தீங்கனா கிரித்திக் கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கனா விளக்கேத்துறது மட்டும் இல்லாமல் அன்னக்கு வந்து வடை பாயசம் இந்த மாதிரியிலாம் செய்வேன் இது தான் நான் செய்யற பண்டிகை நாளில் செய்யற சமைக்கிற பொருட்கள்